இப்போ நான் அதிகமாக இப்போ நான் டூர் போன பிளேஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெ எனக்கு விவரம் தெரிஞ்சு தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை பூங்கா தஞ்சாவூர் பெரிய கோயில் உண்மையிலே பார்க்க வேண்டிய விஷயம்தான் அது அந்த இடம் நல்ல இருந்துச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி அது வந்து ஒரு பெரிய மாதா சர்ச் ஒன்று இருக்கும் அது அதை ஒட்டின மாதிரியே பீச் இருக்கும் அதுவும் நல்லாதான் இருக்கும் அடுத்து பார்த்தது வந்து நாகூர் தர்கா போயிட்டு வந்துருக்கேன் அதுவும் வந்து நல்லாருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படினா ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜ் ந உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தனுஷ்கோடி ராமர் பாம்பன் பிரிட்ஜ் வந்து உண்மையிலே எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம் அது அதுதான் வந்து இந்தியாவில் வந்து லாஸ்ட் ஏரியா அது தனுஷ்கோடி அதுவும் வந்து நல்லா மறக்கமுடியாத ஒரு என்னுடைய சுற் சுற்றுலா தான் அனுபவத்தில் அது ஒரு முக்கியமான அனுபவம் த தனுஷ்கோடி அண்ட் பாம்பன் பிரிட்ஜில் ட்ரெயினில்போனது அது ட்ரெயின்லேயும் போயிருக்கேன் பஸ்லேயும் போயிருக்கேன் அங்கே ரெண்டுமே நல்லாருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் வந்து சன் ரைசஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை அண்ட் திருவள்ளுவர் சிலை ரெண்டுமே வந்து நல்லாருக்கும் நிறைய ஷு ஷுட்டிங் ஸ்பாட்டும் கூட அது அதுவும் என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்கமுடியாது அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அண்ட் அதை அதை ஒட்டி இருக்கக்கூடிய பார்க் அது எல்லாமே போயிருக்கேன் நான் அதுவும் நல்லா இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் நல்லாருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நிறைய பிளேசஸ் போய் இருக்கிறோம் பீச் போய் இருக்கோம் அதுவும் நல்லாதான் சென்னையும் நல்லாதான் இருக்கும் அதேமாதிரி திருத்தணி முருகன் டெம்பிள் போயிருக்கேன் அதுவும் நல்லாருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தேன் கொடைக்கானல் ரொம்ப சூப்பராக இருந்தது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டி ஊட்டியில் தொட்டபெட்டா ஊட்டியோட சூசைட் பாய்ண்ட் அண்ட் பார்க் ரோஸ் ரோ ரோஸ் கார்டன் அண்ட் லேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே சுழற் பீச் நல்லா இருந்துச்சு அங்கே அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் மேட்டூர் டாம் இதுவும் வந்து அதுமாதிரி காவேரி வர ஏரியா அது காவேரி ஆறு வர ஏரியா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மேட்டூர் டாம் வந்து சூப்பராக இருந்தது அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா சாத்தனூர் டாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது சாத்தனூர் டாம் அதுவும் சூப்பரான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான் அது அதேமாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செஞ்சி ஸ்பாட் அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சி ஸ்பாட் சுத்தி பார்க்குறதுக்கு அங்கே வந்து ரா ரெண்டு கோட்டை இருக்கும் ராஜா கோட்டை ராணி கோட்டை அதுவும் வந்து நல்லாருக்கும் சுத்தி பார்க்குறதுக்கு அதேமாதிரியே பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிற முக்கம்பு கல்லணை அண்ட் உச்சிப்பிள்ளையார் கோயில் இது மூணுமே திருச்சியில் பார்க்கக்கூடிய இடம்தான் அதுவும் நல்லாருக்கும் அடுத்து ஏலகிரி ஏலகிரி அதேமாதிரி தான் அதுவும் ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது அதுவும் நல்லாருக்கும் பாண்டிச்சேரி போனிங்கன்னா பாண்டிச்சேரியில் பீச் நல்லாருக்கும் ஆரோவில் நல்லாருக்கும் அப்புறம் அங்கே சர்ச்சஸ்லான் நல்லாருக்கும் டெம்பிள் நல்லாருக்கும் இது வந்து தமிழ்நாடுகுள்ளாரதான் நான் அதிகமாக வந்து டூர் போயிருக்கேன் நான் அதனால் வந்து ரொம்ப நல்லாருக்கும் அது இதில் போனது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பைக் ரைடிங்லையும் போயிருக்கேன் காரில் போனது ரெண்டுமே நல்லாருக்கும் பார்க்க பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்க்க வேண்டிய இடம் நெ நிறைய இருக்குது கேஷ்மீர் போகணும்னு ஆசை அதேமாதிரி பாம்பே இந்தியா கேட் டெல்லியில் இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் இந்தியா அண்ட் தாஜ் ஹோட்டல் இதெல்லாம் வந்து பார்க்கனுன்னு ரொம்ப ஆசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் அந்தமான் சிறைச்சாலை பார்க்கனுன்ற ஒரு ஆசை இருக்குது அது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்டர்கள் அங்கேதான் அடைச்சி வச்சாங்க அதை பார்க்கனுன்னு கொஞ்சம் ஆசை இருக்குது அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வாஹா அண்ட் அட்டாரியா அந்த ட்ரெயினில் போயிட்டு வரணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னால் ட்ரெயின் ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிளைட் ட்ராவல் போனது கிடையாது ஆனால் ட்ரெயின் ட்ராவல் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அதேமாதிரி இந்த ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் மட்டும் தான் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்தியா டு பாகிஸ்தான் போயிட்டு வர முடியும் இது அதேமாதிரி அந்த ட்ரெயினில் வந்து நம்ப பாகிஸ்தான் போகிறதுக்கு மட்டும் தான் அல்லோ பண்ணுவாங்க இடையில் அந்த வண்டி வேறு எங்கேயும் நிற்காது அட்டாரி எக்ஸ்பிரஸ் ஆனால் வந்து அந்த ட்ரெயினை பார்க்கனுன்னு ஒரு ஆசை அண்ட் வாஹா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அது அதை பார்க்கனுன்னு எனக்கு ஒரு ஆசை தேங்க் யூ